ஹலோ ஜியோ கஸ்டமர் கேர் தானே நான் நான் ப்ரீபெய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறேன் அடிக்கடி மெசேஜ் வருது குறைந்த இருப்பு இப்போ இது காசு பிடிச்சிருக்குங்கற மாதிரி மெசேஜ் வருது ஆனால் என்னோடய இதை நான் செக் பண்ணிக்கணும் நான் அதிகமாக தான் வெச்சுருந்தேன் இருந்தாலும் கம்மியாக தான் வந்திருக்கு கம்மியாக பிடிச்சிருக்காங்க அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க அதை பற்றி அது ஃபுல் டீட்டெயில்ஸு எனக்கு கொஞ்சம் சொல்லணும் ஒன்று நேரில் வரணுமா இல்லை ஃபோனில் எதுவும் சொல்ல முடியுமா அப்படிங்கறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் அதோடு என் என்னோடய அமௌண்டு எவ்வளோ இருக்குது அதில் பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குங்கிறத கரெக்டாக எனக்கு தெரியப்படுத்திடுங்க ஏன்னால் மாதம் மாதம் இது ஒரு ப்ராப்ளமாகவே வந்துகிட்டிருக்கு எனக்கு இப்போ பிடிச்சிருக்காங்கற மாதிரி மெசேஜ் வந்துருக்குது